சுற்றுலா பயணிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும் போது இந்த தெரு நாடகங்கள் கோவில்கள் கோவில் திருவிழா அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ரசிப்பாங்க அதெல்லாம் ஒரு பாரம்பரிய திருவிழா கலைகளாக இருக்கும் அது மாதிரி இந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிற விளையாட்டு பொருள்கள் பாட்டு நடனம் கலைகளெல்லாம் அங்கே நிறையா இருக்கும் நாடகங்களெலாம் நிறையா கடற்கரை ஓரத்தில் எல்லாம் பொழுது போக்குக்காக நிறையாவே போட்டுருப்பாங்க அது மாதிரி கோவில்கள்லெல்லாம் திருவிழா நடக்கும் போது நிறைய டான்ஸ் பாட்டு அது மாதிரி கலைகளெல்லாம் அதிகமாகவே நடத்துவாங்க அந்த மாதிரி இடத்துல எல்லாம் அவங்க பார்க்கும் போது தமிழ்நாட்டுக்கு வர்றத்துக்கு இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் ஏன்னால் அவங்களுக்கு அது எல்லாமே கொஞ்சம் புதுசாக தெரியும் நம்மளும் நாடகம் நாடகோங்கிறது நாடகத்து வழியாக நிறையா நிகழ்வுகளெலாம் நம்ம சொல்கிறதுனால அவங்களுக்கு அது மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் விருப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனாலேயே சுற்றுலா பயணிகள் தமிழ்நாட்டுக்கு நிறையா சுற்றுலா வருவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா கோவில்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நிறையா கோவில்கள் இருக்கிறனால கோவில்களுக்கும் வருவாங்க நிறையா இடத்துல நிறையா கோவில்கள் இருக்குது இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நிறையா கலைகள் நாடகங்கள் பாட்டு நடனம் அது மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த பக்கம் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவாங்க